திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காலநிலை மாறுபடுறதுனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதாவது வெயில் காலத்தில் மழை பெய்யுது மழை பெய்யுற நேரத்தில் வெயில் அடிக்குது அதில் பனி கூட வருது எல்லாமே வந்து மாறி மாறி காலம் நிலை வர்றனால் விவசாயம் வந்து இங்க வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது அந்த விவசாயத்தில் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் விவசாயம் இந்த பயிர் போடலாம் அப்போங்குற நேரத்தில் அந்த நேரத்தில் மழை பெய்ஞ்சி அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பாகுது இரண்டாவது விஷயம் தினசரி மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வர மக்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது இதனால அதனால காலநிலைகள் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் பாதிக்கப்படுது